தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் கலைத்திறனையும் படைப்பாற்றலையும் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்னால் சிற்பக்கலை வரைதல் நெய்தல் இது நாலு மூலயமாவுமே அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா நம்ப இப்போ ராஜ ராஜ சோழர் கட் மணிமண்டபம் அப்புறமேட்டு நம்பளோடைய இந்த அஜந்தா எல்லோரா இதுலெலாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் வந்து அப்படியே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் அழகாகவும் தத்ரூபமாகவும் இருக்கும் அதில் வந்து அந்த கற் சிற்ப சிற்பிகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருப்பாங்க அதில் இருக்கிற அந்த உருவங்களும் சரி வடிவங்களும் சரி மிகவும் அழகாக வந்து அவ்வளோவையும் நல்லா யோசிச்சு நுணுக்கங்களையெல்லாம் யோசிச்சு நல்லபடியாக அதை செஞ்சுருப்பாங்க அது ஒவ்வொன்றுமே நம்பளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து வியப்பாக இருக்கும் அது எப்படி அவங்க அந்த கல்லில் வந்து அதை செதுக்கிருப்பாங்கன்றதை பற்றி யோசிக்கும் போதே நம்மளுக்கு மிகவும் வியப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நெய்தல் நெய்தல் வந்து ரொம்பவே வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏனால் இப்போ எல்லோருமே வந்து நம்ப புடவை அப்புறமேட்டு சுடிதார் இதெல்லாம் அணிவதில் ரொம்ப அந்த அணிகலன்கள் அப்புறம் ஆடைகள் மேலே ரொம்ப அதிக மோகம் கொண்டிருக்கோம் இப்போ அந்த மாதிரி ஒரு சிற்ப் சூழ்நிலையில் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம் இப்போ நெய்தல் மூலயமா வந்து பட்டு பட்டு துணிகளை நெய்தல்லேயே அதுவே ஒரு மிகப் பெரிய ஒரு கலை அந்த கலை எப்படினா அதில் வந்து இப்போ தன் மனதில் படகு ம மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து அவங்க எப்படி வந்து அந்த துணிகளில் வந்து நெய் நென் அதாவது நெஞ்சு தராங்க அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இப் அந்த நெய்தலுக்குரிய அந்த விஷயமே இப்போ வந்து மறைஞ்சிட்டு வருது அதுக்கு ஒரு எந்தவொரு அவார்னஸ்ஸும் இல்லாமல் இருக்குது ஆனால் அது வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு கலைத்திறன் அந்த கலைத்திறன் வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு அதை அதையும் வந்து நம்ம வந்து இந்த காலக்கட்டத்தில் வந்து அது வந்து அதுக்கொரு புத்து புது அதை வந்து நம்ம புதுப்பிக்கணும் அதே மாதிரி நிறையா சிற்பிகள் வந்து இந்த கட்டிடக்கலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து வாழ்க்கைக்குரிய விஷயங்கள வந்து அதில் வந்து செதுக்கியிருப்பாங்க நம்ப வந்து ஒரு விஷயம் நம்ப வந்து மனசில் படுது அப்படி மட்டும் இல்லை நம்பளுடைய முற்காலம் நிகழ்காலம் நம்ப எதிர்காலத்துக்குரிய அனைத்து விஷயங்களுமே அந்த பழங்குடியினருடைய அந்த ஸ்ப ஸ்பரிசம் இல்லாமல் வந்து அந்த இருக்காது ஏனால் எல்லாமே வந்து எல்லாம் காலகட்டத்திலையுமே வந்து நம்ப என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோமோ நம்ம செயல் செய்கிறோமோ என்ன எண்ணங்களில் நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து அப்போயே ம முற்காலத்திலேயே வந்து நம்பளோடைய சிற்பிகளெலாம் வந்து அதை பற்றிலாம் யோசிச்சு அதை வந்து தன்னோடைய கட்டிடக்கலையில் வந்து சிற்பக்கலையிலையும் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை பிரதிபலிச்சிருப்பாங்க